எங்கள் பகுதியில் வந்துட்டு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அப்பிட்லாம் வந்துட்டு பெரிசா அந்த இதெல்லாம் இருந்தது ஆனாலும் பெரிசா அப்படி இல்லை இப்போது வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து வந்துருச்சு அதில் நிறைய இங்கே முன்னாடிலாம் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஏதாவது பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அப்பிட்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ அப்பிட்லாம் கிடையாது லேப் ஏதாவது டெஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கேன் பண்ணுறது இப்போ பாடி செக்அப் பண்ணுறது ஹெட் ஸ்கேன் பண்ணுறது அப்புறம் ஏதாவது லங்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட எல்லாமே இங்கேயே பார்த்துக்குறாங்க முன்னாடி விட இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அவைளபுலாக இருக்குது